எங்கள் பகுதி பார்த்திங்கனா நாமக்கல் இங்கே எங்கள் ஊரில் இருந்து நாமக்கல் தான் பக்கமாக பெரிய ஜிஹெச் இருக்குது இங்கே இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து எல்லா பேஷண்ட்டும் உடனே எதா ஒரு ஒரு அக்சிடென்ட்டோ இல்லை எதாவது திடீர்னு உடம்புக்கு முடியலன்னா கூட ஃபோன் பண்ணால் உடனே ஒன்று ரெண்டு த ஆளாளுக்கு வண்டி எடுத்துட்டு உடனே வந்துடுறாங்க பேஷண்ட்டு எடுத்து கூட்டிட்டு போகிறதுக்கு அதனால எந்த தொந்தரவும் இல்லை போனால் உடனே இருபத்து நாலு மணி நேரமும் எப்போயுமே எல்லா நல்லா நர்ஸு டாக்டரு எல்லாம் நல்லாவே பார்க்கறாங்க ஆனால் வந்து இந்த கொரோனா டைமில் மட்டும் கொஞ்சம் நாள் வந்து இந்த படுக்கையெல்லாம் படுக்கை வசதி கொஞ்சம் பேஷண்ட்டுலாம் நிறையா இருந்ததுனால படுக்கை வசதி இல்லை ஆக்சிஜென் இல்லாமல் பேஷண்ட்டுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எல்லாமே கவுர்மெண்ட்டு வந்து எல்லாத்துக்கும் தேவையானது எக்ஸ்டா இருக்கிற மாதிரி கூட வெச்சுருக்காங்க திடீர்னு வ பேஷண்ட்டு வந்தால் கூட ஆக்சிஜன்லாம் வந்து பத்தாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து முன்னாடியே நிறைய எல்லாம் வாங்கி வெச்சுருக்காங்க இதனால இப்போ எல்லாம் மக்களுக்கு வந்து எந்த சிரமமும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக போய் பார்த்துக்குறாங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லா இருக்காங்க